சார் சுந்தர வேலுங்களா சார் நான் வீடு வாடகைக்கு தேடிட்டுருக்கேன் உங்கள் நம்பர் வந்து பார்த்தேன் டூலெட்டு போர்டு போட்டுருந்துச்சு ஆனால் நீங்கள் அங்கே யாரும் இல்லை அதனால் நம்பர் மட்டும் நோட் பண்ணிகிட்டு வந்தேன் சரி அதான் உங்களை கால் பண்ணி கேக்கலாம்ன்ட்டு பண்ணுறேன் வீடு வாடகைக்கு வேணும் சார் இங்கே நான் நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸ்டூடண்ட்டாக அதனால் இங்கே தங்கி படிக்கிறதுக்கு ஹாஸ்டல் செட் ஆகாது எனக்கு தண்ணி பிரச்சனை அதெல்லாம் இருக்கும் கொஞ்சம் ஃபிரீயா இருக்கணும்ன்றதுனால தனியாக வீடு எடுத்து தங்கிட்டால் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால வீடு பார்த்துட்டு இருக்கோம் சார் இல்லை சார் ஃபேமிலி இல்லை நான் படிக்கிறதுக்காக வர்றதுனால நான் மட்டும்தான் இருப்பேன் அப்போ அப்போ ஃபேமிலி அம்மா அப்பா வந்துவிட்டு போவாங்க ஒரு ஹாலு ஒரு பெட்ரூமு ஒரு கிச்சன் மாதிரி இருந்தால் போதும் சார் இல்லை சார் நான் தனியாக தான் வந்து தங்குவேன் ஒகே சார் அப்படியா சார் ஓ ஓகே சார் ஓகே எனக்கு ஒன் ஆமாம் ஒன் பி ஹெச் கே வந்து இருந்தால் ஓகே நல்லா இருக்கும் ஆ மாடி ஃபைவ் தவுசண்ட்னா சார் அப்படியா சார் ஓகே சார் நம்ம ஒன் பி ஹெச் கே வே பார்க்கலாம் சார் கிச்சன் இருந்தால் நல்லா இருக்கும் சார் அப்போ அப்போ கொஞ்சமாக லைட்டாக சமைக்கலாம் நானும் சமைப்பேன் அதனால் ஓகே சார் ஓகே சார் ஓகே ஓகே சார் ஓகே பத்து பர்சன்ட்னா ஐம்பதாயிரமா சார் ம் ஓகே சார் அதை நாற்பதாயிரமா பண்ணமாட்டீங்களா சார் ஆ வீடு மாடியில் இருக்கா இல்லை கீழே இருக்கா சார் ஃபஸ்ட் ஃப்ளோரா சார் அப்படியா சார் ஓகே சார் வீடு பக்கத்தில் ஏதாவது வீடு இருக்கா இல்லை மாடியில் எதுவும் சிங்கிள் தனியாக இருக்கிற வீடா சார் ஓ ஓகே ஓகே ஓகே உங்கள் வீடு சார் நீங்கள் அங்கேயே இருப்பீங்களா இல்லை நீங்கள் தனியாக இருப்பீங்களா ஓகே எதும்ன்னா வந்துடுவீங்க உடனே ஓகே சார் ஓகே சார் தண்ணி பிரச்சனை ஏதாவது இருக்குமா சார் தண்ணிலாம் எப்பயும் இருக்குமா அப்படியா ஓகே சார் ஓகே ஓகே சார் வீடு ஓகே ஃபைவ் தவுசண்ட் வாடகை சொல்கிறீங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் நான் ஒரே ஆள்தான் இருக்கப் போகிறேன் வேற யாரும் இருக்கப் போறதில்லை ஆ சும்மா ஒரு ஃபைவ் ஹன்ரட் அந்த மாதிரி கொறைச்சிங்கனா கூட பரவாயில்ல அடுத்த வருஷம் இருக்கும்போது கூட நீங்கள் சேர்த்து வாங்கிக்கங்க நான் காலேஜ் வந்து அஞ்சு வருஷம் இருக்கும் சார் அஞ்சு வருஷம் முடிக்கிற வரைக்கும் நான் இருப்பேன் சார் ஆமாம் சார் ஆமாம் ஆ அது ஓகே சார் ஆ அது ஓகே சார் கேஷாக தரணுமா இல்லை அக்கவுண்ட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமா சார் ஓகே சார் அக்ரீமெண்ட்டு போட்டுக்கலாம்ல சார் ஆ ரைட் சார் ஓகே சார் ஆமாம் சார் ஆமாம் கரெக்ட்டு தான் சார் சரி சார் ஓகே சார் ஆ நேரில் வந்து உங்களை பாக்கிறேன் சார் சன்டே வரலாமா சார் ஆ எந்த டைமுக்கு சார் எந்த நேரத்துக்கு வர்றது ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக்குக்கு வரட்டுமா சார் நாலு மணிக்கு வர்றேன் சரி சார் ஓகே சார் தேங்க்யூ சார் ம் ஆ ஓகே நன்றி சார் ஆ நன்றி சார் நன்றி